அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று